சார் சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் கேப் டிரைவர் தான் சார் எங்கே சார் போகணும் சொல்லுங்கள் சார் ஓகே சார் எப்போ சார் போகணும் கிலோமீட்டருக்கு முப்பதுரூவா கேட்போம் சார் உங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட கள்ளிக்குடிலேர்ந்து நம்ம இங்கே கல்லணை போகறதுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஐம்பது கிலோ மீட்டருனா அப்டே கணக்கு பண்ணிக்குங்க சார் ஒரு பதினஞ்சாயிரம் கிட்ட ஆவும் சார் ஆமாம் சார் சரிங்க சார் ஒரு பத்தாயிரம் போடலாம் சார் எத்தனை பேர் சார் வரீங்க

ஆமாம்ங்க சார் அது வெயிட்டிங் சார்ஜு ஒரு மண் நேரத்துக்கு ஆயிர்ரூவா கேட்போம் சார் வெயிட்டிங் சார்ஜு நீங்கள் சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டிங்கனா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் கல்லணையில் வந்து மோஸ்ட்லி சுற்றிப் பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது சார் அங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு ஒரு பார்க்கு தான் ஒன்று இருக்கு அப்புறம் வந்து டேம்மு தான் அங்கே பார்க்க போவீங்க அங்கே அதிகபட்சம் ஒன்னவரு தான் ஆகும் அடுத்து ஸ்ரீரங்கம் அங்கே தான் வந்து பார்த்திங்கனா நிறையா கோயில்கள்னால ஒரு ரெண்டு மண் நேரம் ஆகும் எப்படி இருந்தாலும் ஒரு மூணு நாலு வெய்ட்டிங் சார்ஜ் போட்டுற மாதிரி தான் சார் இருக்கும் ஒரு வெய்ட்டிங் சார்ஜ் இருக்கு ஒரு ரெண்டாயிரம் போட்டுக்குங்க சார் ஃபுல் ட்ரிப்புக்கும் சேர்த்து ஒரு பத்தாயிரம் சார் மொத்தம் பன்னெண்டாயிரம் வரும் சார் ஆமாம் சார் வெய்ட்டிங் சார்ஜ் தனியாக தான் சார் போடுவாங்க எவ்வளோ நேரம் நம்ப வெய் வண்டி வெய்ட் பண்ணி அவ்வளோ நேரம் பண்ணிடுறது ஆ சரிங்க சார் நான் வந்து சின்ன ஒரு ஆயர்ரூவா குறச்சிக்கலாம் சார் ஃபைனலாக பதினோறாயிரம் முடிக்கலாம் சார் அது சரி ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ சார் சொல்லுறிங்க சரிங்க சார் நான் இங்கே மேனேஜர்கிட்ட கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுடுங்க சார் இது பண்ணிக்கலாம் சார் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே சார் தேங்க் யூ சார்